அது கலாச்சார தமிழ் கலாச்சாரோனால் நிறையா இருக்குது அதே இப்போ ஒரு கல்யாணம் அது மாதிரினா அது எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அதுக்கு கூட நாங்கள் தமிழில்தான் டைப் பண்ணி பத்திரிக்கை அடிக்கிறது அதுமாதிரி விஷயோலான் பண்ணுவோம் அப்ப்றோம் கஷ்டமான விஷயத்துலையும் சரி சந்தோஷமான விஷயத்துலேனா நாங்கள் தமிழ்மொழிதான் யூஸ் பண்ணுவோம் தமிழ் வேறு நாங்கள் வேறு அப்படிலான் எதுவும் இல்லை ஏனால் நாங்கள் தமிழ்மொழிதான் அதனால நிறையா பத்திரிக்கை அடிக்கிறது கல்யாணம் விஷயோம் அதெலான் பெரிய விஷயோம் அதுக்கு நாங்கள் தமிழ் தமிழ் கலாச்சாரப்படிதான் கல்யாணம் பண்ணுறது இது பண்ணுறது சாங்கியம் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணினா கூட தமிழ் கலாச்சாரத்தில்தான் நாங்கள் பண்ணுறது பத்திரிக்கை அதுமாதிரி அடிக்கிறதிருந்தாலும் கலாச்சாரம் தமிழ்தான் அது மாதிரி டெத்தாயிடுச்சி அது மாதிரி அது மாதிரி நிறைய இரு இருக்குதுனா அதுக்கும் வந்து கலாச்சாரப்படிதான் இது பண்ணுறது சாங்கியம் அது மாதிரி ஏதுனா பண்றதில்தான் அது மாதிரிதான் பண்ணுவாங்க இது மாதிரி நிறையா கலாச்சாரம் இருக்குது ஆனால் நாங்கள் தமிழ் மொறைப்படிதான் எல்லா கலாச்சாரமும் பண்ணுறது செய்யுறது எல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரம் ப பண்ணுற மாதிரிதான் கலாச்சாரோனால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ விஷயோம் தமிழில் தான் நாங்கள் பேசுறது தமிழ் எழுதறது படிக்கிறது எல்லாமே தமிழ்தான் தமிழ் வேறு நாங்கள் வேறு அப்படின்லான் ஏதும் இல்லை நாங்கள் தமிழ் தமிழ் தமிழ்க்காரங்கதான் தமிழ்தான் எல்லாம் யூஸ் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே தமிழ்தான் கலாச்சாரப்படியும் தமிழ்தான் கல்யாணமோ காதுகுத்தோ இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி இவ்வளோ விஷயோம் இருக்குது எல்லாமே கலாச்சாரப்படிதான் நடக்கிறது நிறையா இது மாதிரி இருக்குது ஏதோ துக்க விஷயோம் அது மாதிரி இருந்தால் கூடோ தமிழ் கலாச்சாரப்படிதான் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது கலாச்சாரம் பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் அங்கே படிக்கறதுக்கூட தமிழ் இது மாதிரிதான் எல்லாமே கலாச்சாரப்படிதான் நடக்கும் திருமணோன்றது எவ்வளோ பெரிய இது அதுவே கலாச்சாரப்படிதான் பண்ணுறது பத்திரிக்கை அடிக்கிறது இது மாதிரி நிறையா சாங்கியம் பண்ணுறது எல்லாமே தமிழ் கலாச்சாரப்படிதான் பண்ணுறது இது மாதிரி நிறையா இருக்குது கலாச்சாரம் பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம்

அடையாள தளத்தில்னால் தமிழ்மொழிதான் எங்களுக்கு எல்லாமே தமிழ்தான் தமிழ்மொழியில்தான் பேசுவது படிக்கிறது யார் ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் தமிழில்தான் பதில் சொல்வது இது எல்லாமே கலாச்சாரப்படிதான் பண்ணுறது அதனால கலாச்சாரோம்தான் நிறையா இருக்குது கலாச்சாரம் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம்